ஆ பா யாருங்க ஆமாம் ஆமாம் மீன்கடை தான் மீன்கடை தான் என்னென்ன வ மீன் வேணுன்னும் ஆ நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட கட்லா மீனு இல்சா மீனு இறாலு ரோகு சிலேபி கெண்ட குறவ எல்லா வகையான மீன்னும் இருக்குது நம்மள்கிட்ட இப்போ உங்களுக்கு வந்து எ எவ்வளோ எவ்வளோ வேணும் ஒவ்வொரு மீன்

கேடு இப்போ குலம்பு வைக்கணுன்னா ம அந்த கெண்டை மீன்ருக்கு ரோகு அதை அதில் வந்து நீங்க குலம்பு வச்சீங்கன்னா அருமையாக இருக்கும் அடுத்து வறுக்கணுன்னா விறால் மீன்ருக்கு இறால் மீன் வந்து மெலிஸ் மெலிஸாக போட்டு அதை வந்து வறுத்தீங்கன்னா ம்போ ரொம்ப நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இறால் மீனில் இன்னும் வைட்டமின் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது அது வந்து உள்ளே மீனுங்கள்லயே அதிக சத்து உள்ளே மீனும் இறால் மீன் தான் அதனால் எல்லா வகையான மீனும் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒன்னொன்லியும் எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்குவேன் நான் இப்போ ஒரு கிலோ மீன்னை வாங்கி நீங்கள் சுத்தம் பண்ண கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோ சுத்தம் பண்ணுறக்கு முப்பது ரூபா அது என்ன மீனாக இருந்தாலும் ஒரு கிலோ மீன் வாங்கி சுத்தம் பண்ண கொடுத்தா முப்பது ரூபா ஆ உங்களுக்கு தேவைன்னா இங்கே சொன்னிங்கன்னா மீனை வெட்டி சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி பேக்கட்டில் போட்டு வெச்சுருவாங்க நீங்கள் வந்த கையோடய எடுத்துக்கலாம் இல்லை நேரடியாக வந்துட்டு அந்த மீனை எடுத்து கொடுத்து பக்கத்துலேயே நின்று கூட வெட்டி வாங்கிட்டு போகலாம் ம் சரி இல்லைங்க நாளைக்கு காலையில் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து கடை ஓப்பன் ஆயிரும் நீங்கள் வந்துனீங்கன்னா கூட நீங்கள் எந்த மீன் தேவையோ அந்த மீனை எடுத்து கொடுத்தீங்கன்னா உடனே கட் பண்ண சொல்லி உடனே வாங்கிகிட்டு அப்படியே போயிடலாம் ஆ ந நன்றிங்க நன்றிங்க ஐயா வாங்க வாங்க தேங்க் யூ